எனக்கு பொழுதுப்போக்கு சேனல்லாம் பிடிக்கும் அதில் ரொம்ப டைம் ஸ்பென்ட் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன்

நான் ஸ்போர்ட்ஸ் அதிகமாக லைக் பண்ணி பார்ப்பேன் கிரிக்கெட்டு அதுப்போல் நிறைய பார்ப்பேன் கிரிக்கெட்டில் வந்து இப்போ ரீசண்ட்டாக அந்த வேர்ல்டு கப் நடந்தது அதை அதை பார்த்து ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சி தோற்றுட்டாங்க ஸ்போர்ட்ஸ்லாம் அதிகமாக லைக் பண்ணி பார்ப்பேன் நேரம்